நான் காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி நான் காலேஜ் ஃபஸ்ட்டு டே வந்து பஸ்ஸில் போய் அவ்வளோ கூட்டத்திலையும் போனேன் ஃபஸ்ட் நாள் காலேஜ் போய் உள்ளே போய் என்ட்ரி ஆனவுடனே எங்களுக்கு ஒரு கிளாஸ் அலாட் பண்ணி இருந்தாங்க அந்த கிளாஸில் தான் உட்கார சொன்னாங்க நாற்பத்தி ஆறு பேர் கிளாஸில் உட்காந்திருந்தோம் அதில் நானும் ஒரு ஆள் அதில் உட்காந்து இருந்தப்போ எனக்குனு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இல்லை அப்போது யாருமே என்கிட்டே ஒரு வார்த்தை கூட எல்லாருமே அவங்கவுங்க குரூப் குரூப்பாக உட்காந்துட்டு இருந்தப்பையும் எனக்கு செமை அழுகை தாங்க முடில்ல அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றப்ப கூட தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் வந்த உடனே எங்க அண்ணன் வந்து வாசலில் வந்து நின்றான் என்ன பாப்பா காலேஜ் ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தான் நான் அங்கேருந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு அவ்வளோ அழுகை அழுதேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அழுதுக்கிட்டு அன்றைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாத்திலையும் வெடச்சிக்கிட்டுருந்தாங்க காலேஜ் ஃபஸ்ட் நாள் இப்படி தான் இருக்கும் அழுவாத இல்லை வேறு காலேஜ் பார்க்குறியா என்னன்னு கேட்டிருந்தாங்க பரவாயில்ல பரவாயில்லனு சமாளிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சமாளிச்சு ஒரு எக்ஸாம் அப்புறமா லாக்டவுன் டைம் ஆயிட்டுது எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் எழுதினோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் செட் ஆனாங்க வினோதினி ஓவியா அபிராமினு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஐஸ்வர்யானு இருந்தாள் அவள் வந்து ஐஸ்வர்யா வந்து செகண்ட் செம்மில் தான் ஃப்ரெண்ட் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதி முடித்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் செம்மு ஸ்டார்ட் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸ் போனோம் கிளாஸ்ஸு ஜாலியாக இருக்கும் கேன்டீன் போவோம் கேன்டீனில் போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சம்சா சம்சா வாங்கிட்டு அப்புறம் வந்து கேக் விற்பாங்க கேக் எங்கள் காலேஜில் செமையாக இருக்கும் அது சாப்பிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் செம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் நல்லா மார்க் தான் வந்துச்சு அடுத்தது செகண்ட் இயரு செகண்ட் இயரில் இருபத்தி நாலு மணி நேரமும் அலைடு பேப்பர் ஸ்ட ஸ்டாட்டிஸ்டிக் தான் படிப்போம் என்னடா இந்த மேம் ஸ்டாட்டிஸ்டிக்கே படிக்க சொல்றாங்களே நினைச்சிக்கிட்டே இருப்போம் கடைசியில் ஸ்டாட்டிஸ்டிக்கில் தான் எனக்கு மார்க் அதிகம் ஏன்னால் நயன்டி ஒன் மார்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்கில் அப்புறம் தியரி பேப்பரில் ஸ்டாட்டிஸ்டிக்ல ஃபோ ஃபோர்த்து செம்மில் வந்து செவன்ட்டி ஃபோர் மார்க்கு என் ஃப்ரெண்ட்ஸெலாம் சொல்லிக்கிட்டு என்னை கலாய்ப்பாங்க ஒன்றுமே தெரியல தெரியல ஸ்டாட்டே பிடிக்கலன்னு சொல்லுவே கடைசியில் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கியிருக்க நல்லா தான் ஏமாத்துறேனு சொல்லிக்கிட்டு என்னை வெடைப்பாளுவோ ஆனாலும் எப்படி தான் வந்துச்சுன்னு எனக்குமே தெரியாது கடைசியில் எது நம்மளுக்கு பிடிக்காதுன்னு எது பிடிக்காதுன்னு சொல்லுவோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதாவே இருக்கும் அப்புறம் தான் நான் யோசித்தேன் நம்மளுக்கு ரொம்ப ஸ்டாட் தான் பிடிக்கும் அவங்க டெஸ்ட் வைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காது என்னடா டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லி கடைசியில் நாங்கள் அவங்க டெஸ்ட் எழுதி எழுதி தான் நம்மளுக்கு நல்லாவே ஞாபகமாக இருந்திருக்கு ஒவ்வொரு வாட்டியும் தெளிவாக இருந்ததுக்கு காரணம் வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோத்து டெஸ்ட் எழுதுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்து நல்லதுனு அதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையில் வந்து அடுத்தது வந்து தேர்ட் இயரில் வந்தோம் தேர்ட் இயரில் வந்து இப்போ தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்ட் இயர் படிச்சுட்டே இருக்கறப்ப ஃபஸ்ட் நாள் காலேஜ் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு ஒரு மேம் வருவாங்க வனிதா மேம் பிரபா மேம் இளைய ராணி மேம் சுதா மேம் சொல்லிக்கிட்டு அப்புறம் இன்னொரு மேம் வந்தாங்க சொல்லிக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவுங்களும் ஜாப் பிடிக்கலைனு சொல்லிட்டு போய்ட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வனிதா மேம் தான் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லும் அவங்க டெஸ்ட்டு கேட்பாங்க எதுலேருந்து கொஸ்டின் எடுக்குறாங்கன்னே தெரியாது ஆனால் டெஸ்ட் எழுத நல்லாவே ஜாலியாகவே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாகவே இருக்கும் படிச்சுட்டு நல்லாவே டெஸ்ட்லாம் எழுதுவோம் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு பிரபா மேம் பிரபா மேம் டெஸ்ட்னாலே நாங்கள் எதுவுமே படிக்க மாட்டோம் படிக்காமல் இருந்தாலும் அவங்க டெஸ்ட் எழுதிங்குவாங்க நாங்களும் பேப்பரெலாம் எடுத்துட்டு போய் உக்காருவோம் அவங்க டெஸ்ட் வேணாம் சொல்லிட்டா ஜாலியாக இருக்கும் இப்போது செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறோம் இப்போ லீவில் தான் இருக்கிறோம் அடுத்த மாதம் காலேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக படிச்சுட்டு இன்னும் ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்குது இந்த செம் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு ஜாப் பார்க்க போகிறோம் அந்த ஜாப்பில் வந்து டைப்ரைட்டிங் விஷயமா தெரிஞ்சுக்கணும் அது சம்மந்தமாக வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அதுக்கப்புறம் எம்எஸ்சிக்கெலாம் கரஸ்ல போட்டால் தான் உண்டு அதனால டைப்ரைட்டிங் மூலயமாதான் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன்